எங்கள் பகுதியில் பழங்குடிக் கலைகள் என்னென்ன பார்த்தங்கன்னா மண்பானை அகல் விளக்குகள் சிலைகள் போன்றவற்றை செய்து வருடா வருடம் இந்த பொங்கல் நாளில் வந்து அந்த பானைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க பொங்கல் வைப்பதற்காக கிராமப்புறங்களில் வந்து பானைகளில் தண்ணீரை வைத்து ஜில்லுனு வெயில் காலங்களில் வந்து நல்ல கூலிங்காக ஜில்லுனு குடிக்கிறாங்க அது இல்லாமல் ஃப்ரிட்ஜ்ஜி ப்ரிட்ஜ்ஜி விட பானைகளில் தண்ணீர் வைத்து குடிப்பது உடம்பிற்கும் உழ் ஆரோக்கியமாகவும் நல்லா ம் கூலிங்காகவும் இருக்குது இதால் நம்ம வந்து பானைகளை வந்து யூஸ் பண்ணுறோம் கிராமப்புறங்களில் வந்து அதிகமாக வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி கோயில்களில் போகும்போது அகல் விளக்கு வந்து ஏத்துகிறாங்க அது வந்து மண்களால் செய்யப்பட்ட அகல் விளக்கு இது வந்து ஏற்றினா ரொம்ப நல்லது அப்படின் சொல்லிட்டு எல்லாேரும் அந்த விளக்குகளை ஏற்றுவாங்க இதை வந்து பாரம்பரியமாக வந்து இந்த கலைகள் வந்து விற்றுட்டு வாராங்க இந்த கலைகளை செய்து பாதுகாத்துகிட்டு வராங்க